ஆ சொல்கிறேங்க என்னோடய வாழ்க்க வரலாறு அப்டிங்கிறது ஒரு ஒரு ஒரு பெரிய ஸ்டோரினே சொல்லலாம் பெரிய ஸ்டோரி அப்டிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலருந்து எவ்வளோ கஷ்டத்தப்பட்டுட்டு எவ்வளோ எஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டு வந்து க கற்றுக்கிட்டு ஒரு இப்போயும் ஒரு இதாக இருக்கேன் அப்டிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படினா ஒரு சின்ன வயசுலேருந்து சின்ன வ நான் நிறையா பேரை இந்த வாழ்கையில் எந்துருக்கேன் புதுசு புதுசாகவும் லைஃப்பில் வந்திருக்காங்க லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எழந்தது அப்டிங்கிறதே வந்து எங்கள் அப்பா தான் எங்களை விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க அது வந்து ஒரு லைஃப் ஒரு ஒரு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு பெரிய சேடு என் லைஃப்பில் அது எப்போயுமே என்னால் மறக்கவும் முடியாது அவங்க இறந்தாலும் எங்கள் கூட இருந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நானும் தான் இருந்துட்டுருக்கோம் அது வந்து அது ஒரு துக்கம் அப்படி சின்ன வயசில் இருந்து ஸ்கூல் ஃப்ரண்ட் ஒரு ஃப்ரண்டு வந்து எங்கள் கூட என் கூட வந்து எப்போயுமே இருப்பாங்க ஸ்கூல் ஊர் ஃப்ரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க ஃப்ரண்ட்ஸ் எல்லோருமே எல்லா ஃப்ரண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படி அமைஞ்சுருக்காங்க எல்லோருமே ரொம்ப நல்லவங்க எல்லோரும் ஒரு எல்லோரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட்ஸாக தான் இருக்காங்க எதுவுமே எனக்கு எதாச்சும் ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணாலோ என் ஃப்ரண்ட்ஸை பார்த்தா போதும் என் ஃப்ர்ண்ட்ஸை பார்த்தா போதும் தானாக சிரிப்பு வரும் இல்லாட்டி அப்படி சேடாக இருக்கவும் அவங்க விடமாட்டாங்க லைஃப்பில் பிடிச்சது எல்லாமே ஃப்ரண்ட்ஸ் தான் அப்புறம் அம்மா அண்ணா அப்றம் அவங்க தான் எனக்கு எல்லாமுமே அப்புறம் வந்து நாங்கள் ஸ்கூல் வந்து ஒரு ஃப்ரண்டு வந்து கோபிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒன்னாகவே படித்தோம் அவங்க வந்து என் ஃப்ரண்ட்ஸை வந்து மறக்கவே முடியாது ஹரிணி கோபிகா அப்புறம் சரன்சி சுபாஷ் மௌலேஷ் அவங்க எல்லோருமே நாங்கள் சைல்டிஷ் ஃப்ரண்ட் அவங்க வந்து பிரண்ட்ஸ் இல்லாட்டி நாங்கள் சின்ன வயசுலெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்னாக விளையாடுவோம் சாயந்தரம் ஆச்சுனா எல்லோருமே சேர்ந்து எல்லோரும் ஒரு நைட் வரைக்கும் இருந்துட்டுருப்போம் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒன்னாக பல்லாங்குழி கொக்கோ அப்புறம் பேய் விளையாட்டுனா ஒருத்தர் வந்து ஒரு பேய் மாதிரி வேஷம் போட்டு அவங்க வந்து நம்மளை பயமுறுத்துவது அந்த மாதிரி அந்த மாதிரி விளையாடுவோம் அப்றம் ஓடிப் பிடிச்சு விளையாடுவோம் நிறையா விளையாடுவோம் அது வந்து சின்ன வயசு சைல்டிஸ் மெமரிஸ் வந்து எப்போயுமே ஒரு ஸ்பெஷல்தான்ங்க அது ஸ்பெஷல் தான் அது வந்து எப்போயுமே மறக்கவும் முடியாது அப்றம் வந்து சிக்ஸ்த்தில் இருந்தே ஹ ஹையர் செக ஹையர் ஸ்டடிஸ் போனோம் அப்புறம் வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவல்த்து வரைக்கும் எ என் ஃப்ரண்ட் ஒரு ஃப்ரண்ட் மட்டும் என்கூட வந்துகிட்டே இருந்தாள் அவள் வந்து கோபிகா அவள் தான் ஃப்ஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் ஒன்னாகவே தான் படித்தோம் அப்றம் சிஸ்க்ஸ்த்திலிருந்து டுவல்த்து வரைக்குமே ஒன்னாகவே தான் படித்தோம் ஸ்கூல் வந்து நிறைய பேர் நிறைய ஃப்ரண்ட்ஸை பார்த்தேன் நிறைய ஃப்ரண்ட்ஸ் புது புது ஃப்ரெண்ட்ஸாக கெடைச்சாங்க நிறைய திரண்ட்ஸ் சிக்ஸ்த்தில் இருந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படினா சிக்ஸ்த் வந்து கொஞ்சம் போராக தான் போச்சு சிக்ஸ்த்து ஸ்கூல் வந்து அப்றம் செவென்த்தும் அந்த மாதிரி போராக தான் போச்சு எயித்தும் அப்படி தான் போச்சு எயித்தில் வந்து நெறையா பிரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க புது புது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க அங்கே வந்து எயித்தில் வந்து வேறு ஸ்கூல்லேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எயித்தில் வந்து ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுச்சு இந்துமதி அப்படிங்கிறது இந்துமதி வந்து ஒரு பக்கம் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிரண்ட்ஸும் மாறுவங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக மாற மாற அவளும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாள் நாங்களும் ஃப்ரண்ட்ஸ் ஆனோம் ஃப்ரண்ட்ஸாக சேர்ந்தெல்லாம் வெளியில் போனோம் ஜாலியாக இருக்கும் ஃப்ரண்ட்ஸ் இரு ஃப்ரண்ட்ஸ் கூட இருந்தாலே ஒரு எல்லாமே மறந்து சந்தோஷமாக ஹேப்பியாக ஃபீல் ஆகும் அப்றம் எயித் முடிச்சுட்டு எயித் முடித்தவுடனே அவள் வேறு ஸ்கூல் போய்ட்டாள் வே நைன்த்துலலாம் அவள் வேறு ஸ்கூல் போய்ட்டாள் அப்புறம் அந்த பாண்ட் அப்படியே போய்டுச்சு ஆனாலும் அப்போ அப்போ மெசேஜ் பண்ணுவோம் அந்த பாண்ட் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் வந்து எயித்து நைன்த்தும் நைன்த்தும் வந்து கொரோனா பீரியடு வந்துச்சு கொரோனாவில் வந்து நெறைய ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஃப்ரண்ட்ஸ் நெறையா யாரையுமே பார்க்க முடியாது வீட்டிலேயே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் காசும் எதுவும் இருக்காது இல்லையா கொரோனா பீரியடில் நாங்கள் வந்து ஜாலியாகவும் இருந்தோம் அதே ஒரு டூ இயர்ஸாக கொரோனா இருந்துச்சா டூ இயர்ஸாக கொரோனா இருந்ததில் ஒரு டைம் ஜாலியாகவும் இருந்துச்சு ஒவ்வொரு டைம் கொஞ்சம் சேடாகவும் இருந்துச்சு ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல நம்ம வந்து லைஃபை வந்து என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா ஒரு டைம் தானே லைஃபே அது போய்ருச்சுனா மறுபடியும் திரும்ப வராது இல்லையா அதனால் வந்து லைஃபை வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக ஃபீலாகவே தான் இருந்தது மொபைல் இன்டர்நெட் அப்டிங்கிறதனால அப்படியே தான் லைஃப் போச்சு கொரோனா பீரியட்லலெல்லாம் நைன்த்து டென்த்து அப்டிங்கிறதல்லாம் பப்ளிக்கே எழுதலை நாங்கள்லாம் டென்த்தெல்லாம் டென்த்தில் பப்ளிக்கே எழுதாம நாங்கள் வந்து கொரோனா வந்து தடுத்துடுச்சு அப்போ வந்து பயமாக தான் இருந்துச்சு கொரோனால்லாம் வந்து டென்த்தில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்போதெல்லாம் பெரிய ஒரு டாஸ்க்காகவே இருக்கும் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படினா டென்த் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் டென்த் வந்து பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கே மூவாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன் அப்டிங்கிறது தான் அதனால் டென்த்து வந்து பப்ளிக் வந்து பாஸ் பண்ணோம் பப்ளிக் பாஸ் பண்ண முடியாமலேயே நாங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து அவங்களே பாஸ் வந்து போட்டாங்க எடப்பாடி பழனிச்சாமி அவங்க தான் வந்து அவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்போ வந்து அவங்க வந்து என்ன கொரோனா டைமில் வந்து எப்படி இருந்ததுன்னா ஊருக்குள்ளே வந்து மக்களோடய தேவையை வந்து என்ன கஷ்டமோ அதை வந்து அவங்க வந்து தீர்க்கிற மாதிரி ஒரு சட்டம் ஒ ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அப்படின்னா ஒரு ஊரு ஊர் இருக்குதுன்னா ஊரில் வந்து அவங்க வ வண்டியில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் அது நான் த செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது இப்போ வந்து மக்கள் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி விட்டுருங்க ட்வெல்த்து டென்த்து டுவெல் லெவன்த் டுவெல்த்தெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருங்க பப்ளிக் எழுதாமலேயே பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரி உங்கள் தேவை நிறைவேற்றப்படும் அப்படி சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்டின்னு சொன்னோடனே நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படியே ஆல் பாஸ் ஆல் பாஸ் ஆல் பாஸுனு நாங்கள் எக்ஸாம் எழுதாமலேயே ஆல் பாஸ் வந்துச்சு அது வந்து என்றைக்குமே மறக்க முடியாது அது வந்து கொரோனா டைமில் நான் வந்து டென்த் நம்ம டென்த்தை வந்து நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அது வந்து மறக்க முடியாது அதே நாங்கள் டுவெல்த்தில் படித்திருக்க ஸ்டூடண்ஸெல்லாம் எப்படி இருப்பாங்க பாருங்கள் ட்வெல்த் எக்ஸாமே எழுதாமல் காலேஜ் போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி இருந்தது அப்புறம் டுவெல்த்து அப்புறம் எங்களை டென்த் வந்து அப்படி போய்ருச்சு அப்புறம் லெவன்த்து வந்து மறுபடியும் ஒரு க்ரூப் எடுத்து டென்த்தில் வந்து பாஸ் ஆகிட்டோம் நெக்ஸ் நெக்ஸ்ட் வந்து க்ரூப் எடுத்து மேக்ஸ் பயாலாஜி எடுத்து கஷ்டப்பட்டு மேக்ஸெல்லாம் போட்டுப் பார்த்து ஃப்ரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டைம் நாங்கள் ஒரு இது பண்ணோம் ஒரு இது சம்பவம் நடந்துச்சு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கேக் வெட்டணுன்னு சொல்லிட்டு ஈவ்னிங் போய்ட்டு நாங்கள் கேக் கட் பண்ணி ஒரு கோவில் முன்னாடி வெச்சு கட் பண்ணோம் அதை எப்போயுமே மறக்க முடியாது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணோம் கட் பண்ணி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டோடய பர்த்டேவை அது செலிப்ரேட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா நாங்கள் ஜாலியாக தான் செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை ஆனால் மேம்ஸு சாரெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தப்பாக நெனைச்சுக்கிட்டு எல்லாம் எங்கள் கிளாஸையே வார்ன் பண்ணி வெளியே நிற்க வெச்சு திட்டி எங்களை மேமெல்லாம் அழுதுட்டு எங்கள் பேரையே எப்படி எப்படி சொல்கிறது அவங்க திட்டினாங்க ஆனால் நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம் மேம் வந்து எங்களை வார்ன் பண்ணாங்க ஆனால் நாங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணோம் செம்மையாக செம்மையா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் வந்து அது அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமண்ட் எப்போயுமே அது மனசில் நிற்கும் ஏன்னா அது எல்லோரும் ஒன்னாக ஃபேமிலியாக ஒரு ஒரு பார்க்கில் தான் வெச்சு கட் பண்ணோம் அந்த மொமண்ட் வந்து எப்போயுமே மறக்க முடியாது நெக்ஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு டென்த்து லெவன்த்தில் அந்த சம்பவம் பண்ணோமா அப்புறமா டுவெல்த்தில் வந்து ட்வெல்த் ட்வெல்த்தில் வந்து புதுசு லெவன்த்துலல்லாம் வந்து புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தாக அதில் ஃப்ரண்ட்ஸ் வந்ததில் வந்து வேறு ஸ்கூல்லேருந்து லெவன்த் வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தாங்க எங்கள் ஸ்கூலில் சேர்றப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்பப் பிடிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து புதுசாக வர்ற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நம் நம்ம பாண்டை பிரிக்கிற மாதிரி நம்ம இருந்துக்கக் கூடாது நம்ம எப்படி க்ளோஸாக இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கணும் அவங்க வந்தாக் கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிட்டுருந்தோம் ஆனால் ஒரு பொ ஒரு பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாள் சும்மா ஹாய்னு ஸ்கூலில் இருந்து வர்றப்போ சும்மா ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணாள் நானும் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணேன் அப்புறம் சரி நான் நா நானும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு தான் இருந்தேன் அப்றம் நாங்கள் ஸ்கூல் போன அப்றமேட்டு தான் எனக்கு சத்தியமாக இதுக்கு முன்னாடி தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக இருப்போம் இவ்வளோ க்ளோ இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இப் இப்படி இருப்போம் இவ்வளோ க்ளோ க்ளோஸ் ஆவோம்ன்னே சத்தியமாக நாங்கள் நெனைச்சுக் கூட பார்க்கல ஆனால் நாங்கள் அந்தப் பொண்ணு வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆனாள் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு இன்னைய வரைக்கும் என்கூடவே தான் இருந்துட்டு இருக்காள் ஒரே மாதிரி அது என்னென்னு தெரில காடோடய செட்டிங்குன்னு நினைக்கறேன் அவள் இன்னும் என் கூடவே தான் இருந்துட்டு இருக்காள் அது வந்து அப்படி அப்றம் டுவெல்த்து வந்து டுவெல்த்தும் எவ்வளோவோ கஷ்டப்பட்டு மேம் எல்லாம் அட்வைஸ் கொடுத்து ட்வெல்த்தில் நாங்கள் பாஸ் பண்ணி ட்வெல்த் நான் வந்து நிறையா பேரை வந்து நான் நிறைய பேர் என்னை ஏமாத்தியிருக்காங்க நானும் ஏமாந்திருக்கேன் தட்ஸ் அது சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்ங்க எப்போவுமே அப்புறம் வந்து நாங்கள் வந்து இதைப் பண்ணோமா அப்புறமேட்டு ட்வெல்த் முடிச்சுட்டு ட்வெல்த் முடிச்சுட்டு ட்வெல்த்துக்கெல்லாம் பப்ளிக்குக்கெல்லாம் எவ்வளோ கஷ்ட்டப்பட்டு படித்தோம் ட்வெல்த்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து டுவெல்த்தெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கி வீட்டில் கேட்டோம்னா ஹாஸ்டலெல்லாம் எதிர்பார்த்தது வந்து காலேஜ் வந்து எதிர்பார்த்தது வந்து ஹாஸ்ட்டல் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து எனக்கு கிடைக்கல ஹாஸ்ட்டல் வந்து ஹாஸ்ட்டல் வந்து கிடைக்காதனால நானும் சரி வீட்டில் சொன்னாங்க ஃபோர்ப்ள ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடு உனக்கு வந்து கன்ஃபார்ம் ஹாஸ்டல் சீட்டு வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரின்னு கஷ்டப்பட்டு

அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கடைசி வரைக்கும் அந்த ஹாஸ்ட்டல் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை என்னமோ எனக்கு ஹாஸ்ட்டல் கொடுத்து வைக்கலை ஸோ நானும் அது அக்ஸ்ப்ட் பண்ணிட்டேன் காலேஜ் லைஃப்புக்கு மூவ் ஆனேன் காலேஜ் லைஃப்பில் நான் என்ன நினைச்சுட்டு போனேன்னா சரி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக என்ஜாய் தான் இருக்கும் படிப்பு இருக்காது அப்படின்னு நெனைச்சிட்டு நான் உள்ளே போய்ட்டு எண்ட்டர் ஆனேன் அப்புறம்மேட்டு தான் தெரிஞ்சுது லைஃப்பில் ஏன்னா காலேஜ் போய்ட்டும் படிக்கணும் மேக்ஸெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்புறமேட்டு போனேன் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கெடைச்சிருந்தாங்க எனக்கு ஏற்ற மாதிரியே சேம் வைபில் எது இருந்தாலும் யார்கிட்டயும் ஃப்ரண்ட்ஸ் எங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரண்ட்ஸ் தான் கிடைச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஃப்ரண்ட்ஸுலாம் க கெடைச்சிருந்தாங்க ஃப்ரண்ட்ஸுலாம் கிடைக்கிறது அம அமைகிறதல்லாம் ஒரு வரம்ங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுல்லாம் கிடைக்கிறது ஆனால் எனக்கு கெடைச்சிருந்தாங்க என்னோடய ஃப்ரண்ட்ஸுனால தான் என்னோடய காலேஜே மொக்கை காலேஜ் தான் அது ஆனால் அதோடய என்ட்ரென்ஸ் பார்த்தே விழுந்துட்டேன்ங்க காலேஜ் போகிறதுக்கு அதோடய என்ட்ரன்ஸ் பார்த்தே நான் விழுந்துவிட்டேன் அதனால் தான் அந்த காலேஜுக்கே நான் போனேன் என்ட்ரென்ஸுலாம் அப்படி பயங்கரமாக இருக்கும்ங்க அதனால் நான் அதுக்கு போய் சேர்ந்தேன் என்ட்ரென்ஸ் பார்த்து விழுந்துட்டேனா அப்புறம் என் ஃப்ரண்ட்ஸ் வந்து சேர்ந்து அவங்களுக்கும் அந்த கா காலேஜே பிடிக்கலனாலும் அந்த காலேஜ் தான் நாலு வருஷம் போய் ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் ஸோ அந்த இது தான் நான் போய் ஆகணும் அதுனால் நானும் சரி அதை அக்ஸப்ட் பண்ணிட்டு ரியாலிட்டியை அக்ஸ்சப்ட் பண்ணுறது தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை அக்ஸ்சப்ட் பண்ணிட்டு அந்த காலேஜில் போய்ட்டு ப்ரண்ட்ஸ் தான்ங்க செம்மையா அனுபவிச்சுருக் எனிடைம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளோ டைம் சண்டை போட்டாலும் காலேஜில் போய்டும் அது மறக்க முடியாது ஒன்று நடந்தது அப்படின்னா நானும் ஒரு நானும் ஒரே காலே நான் ஒரு காலேஜில் போய் சீட் போட்டுருக்கேன்னா அதே காலேஜில் ஸ்கூலில் லெவன்த்தில் படித்த என் பெஸ்டியும் அதே காலேஜில் அதே குரூப் சீட் போட்டு கெடைச்சுருக்கு அப்புறமேட்டு நான் நான் அதான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் பேசவும் இல்லை இந்த மாதிரி நான் காலேஜுக்கு போகிறேன் இந்த சீட் போடுறேன் அப்படின்னு அவளும் சொல்லலை நானும் சொல்லலை ஆனால் அவளும் அதே காலேஜ் தான் போட்டுருக்கா அதே க்ரூப் போட்டுருக்கா அதே மாதிரி நானும் போட்டுருக்கேன் அப்றம் காலேஜ் ஓப்பன் பண்ண அப்றமேட்டு தான் போய் பார்க்குறோம் க்ளாஸில் அவளும் இருக்காள் நானும் இருக்கேன் இது ஒன்றும் சத்தியமாக இது நெனைச்சு கூட பார்க்கலங்க இது வந்து வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம்னே சொல்லலாம் இது வந்து நான் இப்படி பார்த்தனா இப்படி ஒரு இது நடந்துச்சுங்க அப்புறம்